ஆண்டு முழுவதும் நடவு நட்டு அறுவடை பண்ணி முடிந்தவுடன் பருத்தி பயிர் கொள்ளு எள் எல்லாம் போடுவோம் உளுந்து பயிறு இதெல்லாம் விதைக்குவோம் வெவ்வேறு பயிர்களுக்கு எந்தெந்த வகையான வானிலை என்று சொன்னால் பயிருக்கு வந்து மழை பருத்திக்கு வந்து வெயில் உளுந்து பயிருக்கெல்லாம் வெயில் தான் தேவை நடவு நாற்றுக்கு மட்டும் தான் மழை தேவை இதனால வெவ்வேறு காலங்களுக்கு உள்ள விளைவு பயிர்களுக்கு வெவ்வேறு பயிர்களுக்கும் இந்த மாதிரியான வானிலைகள் பொருத்தப்படும்